கால்நடை இன்சூரன்ஸ் இருக்குது எதெதுக்குன்னா நிறைய அனிமல்ஸ்க்கு இருக்குது டாகு மாடு மாடு பசுமாடு கேட் இந்தமாதிரி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எ எப்போது அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு எப்போது வழங்குன்னா இப்போ ஒரு மாடு ஒரு விவசாயி ஒரு மாடு வச்சுருக்காங்கனு வச்சுக்கோங்க அந்த மாடு வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ பால் கொடுத்துட்டுருக்கு நல்லாவே அந்த மாடு உடம்பு சரியில்லாமல் அந்த மாடு வந்து இறந்துடுச்சு ஏதாச்சு ஆகிடுச்சு அந்த மாடு எதோ சாப்பிட்டுட்டே இறந்துடுச்சு ஒரு வேளை இந்த ஸ்ட்ரீட் லைட்க்கு மின்சாரம் பட்டு மாடு ஏதாச்சும் ஆயிடுசின்னா அந்த பட்சத்தில் அந்த விவசாயிக்கு அந்த மாட்டுக்கான இழப்ப வந்து இன்சூரன்ஸ்ஸாக கொடுப்பாங்க காசை கொடுப்பாங்க இதை நம்ம வந்து ஏற்கனவே கால்நடையில் போயிட்டு இன்சூரன்ஸ்ஸாக நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கணும் மாட் மாட்டுக்கான இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படி இல்லைனா இப்போ டாகு டாக் இன்சூரன்ஸ் அந்தமாதிரி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் இப்போது வந்து அதுவே தானாக ரோட்டில் எங்கேயாச்சும் அடிபட்டு வண்டி ஏதாச்சும் இடித்து ஏதாச்சும் ஆச்சுன்னா மாட்டுக்கு டாக் அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸை நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த அனிமல்ஸ்ஸோடய ஓனர் வந்து அந்த இன்சூரன்ஸ்ஸை க்ளைம் பண்ணிக்கலாம் அது தான் நம்ம இன்சூரன்ஸ் வழங்கப்படும்